பதினாலு நாலு இரண்டாயிரத்தி ஆறு பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி ஒன்று பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி நாலு முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபது பதிமூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று